எங்களுக்கு வந்துங்க பக்கத்து வீட்டில் கொஞ்சம் தூரத்து சொந்தமெல்லாம் கொஞ்சம் நண்பருகள் இருக்கிறாங்க என்னும் அவங்களும் வந்து நம்ம கேட்கற போது எதோ ஒரு பிரச்சனையின்னா வந்து எதுவுமே செஞ்சு கொடுப்பாருங்க ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாருங்க உங்களுக்கு என்ன வேணும் இல்லை ஒரு பிரச்சனையின்னா சொல்ல சொல்லுவாருங்க ஒவ்வொரு சந்தரப்பம் காசு பற்றாக் குறை வரும் போது சரியிங்க நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் வேணுங்கன்னும் போது சரி நம்மக்கிட்டுருக்கறத நம்ம கொடுக்கறங்க அப்படின் சொல்லுவாருங்க அப்புறோம் இன்னி ஒரு நண்பர் வந்து என்ன பண்ணுவாருங்க அப்படியா பிரச்சனை எதோ நம்மனால் செய்கிற போது நாமளும் பண்ணுறங்க மாதிரி இப்படியும் செய்வாருங்க ஒரு சிலருக்கிட்ட இல்லாமையும் இருக்குங்க நாம அவரும் பாவும் டார்ச்சர் பண்ண முடியாது இருந்தால் கொடுப்பாருங்க இந்த மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு கொஞ்சம் கூ வீட்டில் கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் வீட்டில் கஷ்டமாக இருக்குதுங்க என்ன கொஞ்சம் சாப்பாட்டுக்கே கொஞ் சிரமா இருக்கிற போதும் சரி நம்மனால் முடிஞ்சால் எதோ ரெண்டு படி அரிசியாக இந்த கொண்டு போய் கொடுக்கறங்க சாப்பாடு ஆயிக்கணுங்க முடிஞ்சால் செய்கிறங்க கவலைப்படாதீங்கன் சொல்லுவாருங்க